மொதெல்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே நிறைய கடைகள் இருக்கும் இப்போல்லாம் அதோட எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது அதனால் அந்த புகைப்படத்துறை கலைஞர்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலமைக்கு போயிடுச்சி இப்போ உள்ள அந்த சமூக ஊடகம் ஆன்லைன் எல்லாமே வந்து ரொம்ப ஃபோட்டோவையும் வேறு மாதிரி பயன்படுத்துகிற மாதிரியும் போயிடுச்சி நல்ல விதத்துலேயும் இருக்குது பழைய ஃபோட்டோவை கூட இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜி மூலிமா எவ்வளவோ புதுசாக என்னென்னமோ பண்ணலான்ற அளவுக்கும் வந்துடுச்சி ஆனால் ஃபோட்டோலாம் சமூக ஊடகங்கள்லாம் வந்து போடுறப்ப அது ஒரு சில பேர் கையில் வேறு மாதிரி அதை வந்து வேறு மாதிரி சித்தரித்தும் போடுறாங்க அது தான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாகவும் ஒரு தோல்வியாகவும் இருக்குது சமூக ஊடகத்துக்கு இப்போ எல்லோருக்கிட்டையுமே வந்து ஃபோன் வந்து ரொம்ப பெருசாயிருக்கு அதுலேயே கேமராவும் இருக்குது அதனால் யாரும் இப்போ புகைப்படத்துறையை அந்த கலைஞர்கள்லாம் தேடி யாருமே போகிறதில்ல எல்லோருமே அவங்கவுங்கக்கிட்ட இருக்கிற கேமராவிலையே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ அதுலேயே நிறைய உயர்தரமான கேமரா எல்லாமே கொண்டு வந்துவிட்டாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறதக்கூட நம்மளால ரொம்ப துல்லியமாக கணித்து சொல்கிற மாதிரி என்ன இருக்குதுன்ற மாதிரியும் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இப்போ உள்ள தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சி இன்னும் இதை விட பெரிய தொழில்நுட்பம்லாம் வர தான் போகுது சமூக ஊடகங்களில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கட்டுப்படுத்தணும் சமூக ஊடகத்தில் ரொம்ப ஒரு கட்டுப்பாடே இல்லாத சுதந்திரம் மாதிரி இருக்குது அது யாரோட ஃபோட்டோ எப்படி பதிவு போட்டாலுமே ஒரு சில நேரம் அது வேறு மாதிரி பதிவாகி எல்லாரோட ஐடிக்களுக்குமே அது வேறு மாதிரி தப்பான பரவலாயிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அதுக்கு சமூக ஊடகத்தில் உள்ள எல்லோருமே கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் பொறுப்பாக செயல்படணும் ஃபோட்டோ பதிவிடுகிற நம்மளுமே கொஞ்சம் ஒரு சில ஆப்ஷன்ஸுலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பதிவு பண்ணணும்